எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நாங்கள் என் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே தான் செய்கிறாங்க அதுவுல்லாமல் ஃபேக்ட்டிரிரியும் இங்கே நிறைய இருக்கு அந்த ஃபேக்ட்ரிலேயும் போயிட்டு நிறைய மக்கள் வந்து வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லோருமே பார்க்கறோம் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்பில் வந்து கொஞ்சோம் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதுவுல்லாம நம்ம கேட்ட நேரத்துக்குலாம் லீவு எதுவும் கொடுக்க மாட்டாங்கள் அவங்க வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நம்மளுக்கு தேவைப்பட்ற நேரத்தில் எதுவுமே நமக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் ப்ராஃபிட்டுக்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அப்படி கிடையாது அவங்க வந்து நமக்கு வந்து எதெலாம் கரெக்டாக இருக்கும் லீவுனா கரெக்டாக லீவு டைம்லாம் லீவாக இருக்க விடுவாங்க அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது ஒர்க் ப்ரெஷர் அந்தளவுக்கு இருக்காது அதுவுல்லாமல் இப்போ கர்பிணி பெண்களுக்குலாம் வேலைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்தாங்கன்னால் அவங்களுக்குன்னு தனியாக அவங்க வந்து லீவுலாம் கொடுக்கறது அந்தமாதிரிலாம் நிறையவே பண்ணுவாங்க அதனால வந்து நாங்கள் எல்லோருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் அதனால எல்லோருமே வந்து பிரைவேட் ஜாப் அதுக்குன்னு ரொம்பெலாம் குற சொல்ல முடியாது அவங்களும் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புந்தான் கொடுக்கறாங்க